மீடியாவில் காட்டுகிற விளம்பரங்கள் எல்லாமே பயனுள்ளவையாக இருக்கா கவன சிதறலாக இருக்கா கேட்டால் கண்டிப்பாக பயனுள்ளவையாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் அது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் தெரியாது ஏன்னால் என்ன ப்ராடக்ட் இருக்குது நம்மளுக்கு என்ன தேவை இல்லை ஒரு விஷயம் ஒரு ஒரு வேலையை ஈஸியாக எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி அவங்க காட்டுகிற விளம்பரத்துனால் நமக்கு ஓகே இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிறதுக்கு யோசிப்போம் அதே நேரத்தில் அவங்க காட்டுகிறது எல்லாமே நிஜமாவும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னால் அவங்க விளம்பரப்படுத்துகிறது அவங்களோடைய தொழில் முன்னேற்றத்துக்காக கிடையாதுன்னு தவிர மக்களுடைய நல்லதுக்காகங்றத என்னால் நூறு பர்ஸன்டேஜ் ஒத்துக்க முடியாது கவன சிதறலான்னு கேட்டாக்கால் கண்டிப்பாக அது கவன சிதறலாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னாக்கால் ஒரு மீடியா இயங்கிறதுல விளம்பரங்றது முக்கிய பங்கு வகிக்குது அதனால் அதை தவிர்த்துவிட்டு நம்மளால் எந்த ஒரு மீடியாவை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது ஸோ அது கவன சிதறலும் கிடையாது அதே நேரத்தில் நூறு பர்ஸன்டேஜ் பயனுள்ளவையாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை இது என்னோடய கருத்து